டீச்சர் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கேன் எப்படி போகுது சிலபஸெல்லாம் எப்படி போகுது அதுதாமா அதுதான் மிஸ் என்ன பண்ணுறதுனு தெரியல என்னை தமிழ் லிட்டேரச்சர் எனக்கே பேலன்ஸ் நிற்கிது மேக்ஸ் என்ன பண்ணுறிங்க நீங்கள் ம் ஆ இன்னும் ஒன் வீக்கில் எக்ஸாம் வேறு என்ன பண்ண போகிறோம் தெரியலை போர்ஷன் எவ்வளோ முடிச்சுருக்கீங்க ஆ அதுதான் பார்ப்போம் இல்லைனா இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வேறு கொஷின்ஸெல்லாம் ஷேர் பண்ணி விட்ருவோமா ஸ்டூடெண்ட்ஸ்சுக்கு ஆ அதுதான் நான் நினைச்சன் லாஸ்ட் செம் கூட இந்தளவுக்கு இல்லை முடிச்சு கொடுத்துட்டோம் இந்த செமஸ்டர் என்னென்னா ரொம்ப மோசமாயிருக்கு ஃபாஸ்டாக கடகடன்னு வந்துடுச்சு ஆ ஆ சரி மேடம் சரி க்ளாஸுக்கு டைம் ஆச்சு சரி வரேன் மேடம் ஆ ஓகே மேடம் தேங்கி யூ மேடம்